பைக்கிங் பார்த்தோம்னா இப்போ ஆவலை தூண்டுறதுக்கு காரணம் அப்படினு பார்த்தோம்னா இந்த அட்வடைஸ்மெண்ட்டு தான் புதுசு புதுசாக பைக்கை லான்ச் பண்ணி ஒவ்வொரு கம்பெனியும் புதுசு புதுசாக பைக் விடுறாங்க அதை புதுசு புதுசாக பிரபலமான ஒரு ஹீரோவை வச்சு ஓட்ட சொல்லுறாங்க அதை பார்க்கும்போது அந்த வண்டி ஓட்டுற ஸ்டைலு இதெல்லாம் பார்க்கும் போது நம்பளும் அந்த பைக் வாங்கணுன்னு சொல்லி ஒரு ஆர்வத்தை தூண்டுது அது மட்டும் இல்லாமல் அதோடைய அந்த சீட்டிங் அந்த சீட்டிங் வண்டியோட லுக்கு அந்த வண்டியோட ஸ்டைல்லு வண்டியோட டயரு அதுக்கப்பறம் எக்ஸ்ட்ரா இப்போலாம் பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக எலக்ட்ரானிக்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணி ஆட்டோமெட்டிக் ஸ்டாட்டிங்கு ஆட்டோமெட்டிக் கீர் சேஞ்சு ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணுறது ஸ்பீடை வந்து இது பண்ணுறது அதுல பைக்லே வந்து பார்த்தோம்னா அந்த சார்ஜ் பண்ணுறது ஃபோன் யூஸ் பண்ணிக்கிறது டிஸ்பிளே பின்னாடி கேமரா மூலம் வச்சிட்டாங்க முன்னாடி கேமரா பின்னாடி கேமரா பைக்ல பார்த்தோம்னா சேஃப்டியாக காரில் இருக்கிற மாதிரி ஏர் பலூன் வருது ஸோ எவ்வளோவோ சேஃப்டியான விஷியங்கள்லாம் இப்போ பைக்கில வந்துடுச்சு இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம பைக் ஓட்டணும்னு இன்னும் ரொம்ப ஆசையாக தான் இருக்கு இப்போ இருக்கிற லேட்டஸ்ட்டு பைக்லலாம் நல்லா சாக்கப்ஸர்லாம் செமையாக இருக்கிறதுனால வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கு சுலபமாக இருக்கு ஸ்மூத்தாக இருக்கு அந்த காலத்தில் நாங்கள் வாங்கின பைக்ல பார்த்தோம்னா அந்தளவுக்கு சாக்கப்ஸர் இருக்கிற வசதி இருக்காது பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள்லயே ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துலயே வண்டி வந்து பழைய வண்டி மாதிரி ஆயிடும் வண்டி ஓட்டும் போது ரொம்ப பேக் பெயின் வரும் முதுகு வலி ரொம்ப அதிகமாக வரும் வண்டியோடைய அந்த மைலேஜ் கொடுத்தாலும் பேக் பெயின்ஸ் அப்படின்றது வரும் இப்போ இருக்க லேட்டஸ்ட்டு வண்டிலலாம் பார்த்திங்கன்னா சாக்கப்ஸர் அதுவும் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சாக்கப்ஸர் வச்சுருக்காங்க வண்டியில போகறதே தெரியல ஒரு நூறு நூற்றி இருவது கிலோ மீட்டர் போனா கூட அந்த வண்டியோட ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடு போனாலும் அது தாங்கிக்கிது எவ்வளோ பெரிய பள்ளத்தில் ஏறி இறங்குனாலும் வண்டி சமாளிச்சு நமக்கு உடம்புக்கு எந்த ஒரு வலியும் கொடுக்காம சூப்பராக யூஸ் பண்ணுது இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம வண்டி ஓட்டணும் இந்த மாரி வண்டி வாங்கி ஓட்டணும் இந்த மாரி வண்டி ஸ்டைலாகருக்கும் ஒரு சில வண்டிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டைலாகருக்கும் அப்படியே பார்த்திங்கன்னா முன்னாடி ஓட்டுறவங்க ஒரு ஒரு அடி தூரத்தில் உட்காந்துருந்தாங்கன்னா உட்காந்துருக்குறவங்க பின்னாடி ஒரு மூணு அடி தூரத்தில் உட்காந்துருப்பாங்க அதை பார்க்கும் போது ரொம்ப ஒரு ஸ்டைலாகருக்கும் இந்த லவ்வர்ஸுக்குலாம் ரொம்ப அந்த மாதிரி பைக்லாம் ரொம்ப பிடிக்கும் இது தான் வண்டியை வந்து நம்ம ஓட்டுறதுக்கு இதாகருக்கு இப்போ லேட்டஸ்ட்டு வண்டியில நிறைய சாக்கப்ஸ் இருக்கும் அந்த இது இருக்கறதுனால வண்டியோட மைலேஜிலாம் நிறையா தர மாரியும் சாக்கப்ஸரும் நல்லா இருக்கறதுனால யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாருக்கு எலக்ட்ரானிக்ஸாக எல்லாம் மாற்றி வச்சுருக்காங்க ஸோ பிரேக்கிங் சிஸ்ட்டத்துலேந்து எல்லாமே டக்கு டக்குன்னு ஸ்பீடாக டக்குன்னு பிரேக் அடிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும் போது நம்ம வண்டி ஓட்டுறதுக்கான ஒரு ஆர்வத்தை தூண்டுது நம்மளோடைய பயணத்தையும் ரொம்ப எளிதாக்குது